முன்னெலாம் தண்ணி சுத்திகரிக்க தொட்டி கட்டி மழைநீரை சேகரித்து அதை வடிகட்டி கொடுத்தனர் அப்புறம் வந்து தண்ணியை சுட வைத்து குடிப்பதன் மூலம் தண்ணியில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிகின்றன தண்ணி சுத்தமாக உள்ளது அப்போது இப்போலாம் மினரல்ஸ் மூலயமாக ஆர்ஓ ஃபிளான்ட் மூலமாக வாட்டரை சுத்தம் பண்ணி குடிக்கின்றனர் அதனால் எந்தவொரு பயனும் இல்லை வாட்டரின் தன்மை குறைந்து இருக்கின்றன தண்ணீரில் உள்ள மினரல்ஸ் பூரா வெளி வந்திடும் வெறும் தண்ணியை குடித்து ஒரு பிரோஜனமும் இல்லை அப்போதெலாம் பார்த்திங்கனா தண்ணியை வந்து கிணற்றில் இருந்தும் இருந்தும் எடுத்தனர் அதனால் வாட்டர் நல்லா சுத்தமாக உள்ளது மினரல்ஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்